ஆ ஹலோ ஹலோ கேட்குதா ஆ ஆ மேம் ஆ நான் லோக்கலில் இருக்கேன் எனக்கு ஃபோக் டான்ஸ் கற்றுக்கணும்

ஆ ஆ விஜி இல்லல்ல வீக்லி வீக் இல்லல்ல வீக்லி டூ டேட் டூ டேஸ் மட்டும் சண்டே மட்டுமா ஆமாம் ஆ ஆ ஓகே ஆ ஆ ஓகே மேம் எவ் ஆ அப் ஆனால் வந்துட்டு இது இப்போ தௌசண்ட் தான் எப்படி வந்தாலுமே ஓகே டூ டேஸ்லனா எவ்வளோ எவ்வளோ நேரம் வர மாதிரி இருக்கும் ஃபுல் மாதிரி இருக்குமா ஆ ஆ ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஓகே மேம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ம் ஆ